ஹலோ கந்தாஸ் ஹோட்டலுங்களா எங்களுக்கு இருபத்தி ஏழாம்தேதி ஒரு ஃபங்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஃபங்ஷனுக்கு எதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணனும்னு உங்கள் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலான்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிரியாணி குலோப்ஜாம் அப்புறம் அந்த வரவங்களுக்கு வைக்கிறதுக்கு ஸ்வீட் இதெல்லாம் வேணும் உங்கள்க்கிட்ட எதாவது ஆஃபர் இருக்குதுங்களா அப்படின்னு போட்டிருந்தீங்களே ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கினா இன்னொரு பக்கெட் பிரியாணின்னு அதில் நாங்கள் ஒரு பத்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுணா பத்து பக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குனு யோசிச்சுதான் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அந்தமாதிரி வாய்ப்பு இருக்குதுங்களா எல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருங்க ஆ குலோப்ஜாம் ஒரு கேக் ஒரு லட்டு எல்லாத்திலையும் ஒரு இருபது இருபது அப்புறம் பூந்தி கொஞ்சம் அது ஒரு ரெண்டு கிலோ எல்லாம் சேர்த்து பில் போட்டு டெலிவரி உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி அனுப்பி விடுங்க உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்